இப்போ எங்கள் பகுதியில் வந்து மூக்கனூர்லருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திலங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு இதில் வந்து சமுதாயக்கூடத்தில் தான் இயங்கிகிட்ருந்ததுங்க ரெண்டாவது வந்து அங்கே மேலே ஊர் எல்லையில வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி நல்ல முறையில நடக்குதுங்க இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இப்போ சுகப்பிரசவம் பார்க்குறாங்கங்க அதே டைமில் ரெண்டு டாக்டர் வராங்க நர்ஸுகளும் இருக்காங்க எல்லாமே இந்த பகுதியிலிருந்து தான் கிராமப்புறத்துக்கு போகிற நர்ஸுங்கலாம் போகிறாங்க எல்லாம் வராங்கங்க ஆனால் இரவு வேலையில டாக்டர் இல்லைங்க ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வாந்தி பேதி இந்த மாதிரி ஏற்பட்டாலோ ஒரு பிரசவ ஏதோ யாரோ ஒருக்கு ஒரு விசக்கடித் தொட்டாலோ இந்த மாதிரி அதை கவனிக்கக் கூடிய சூழ்நில வந்து இங்கே இல்லை டாக்டர்ஸ் இருக்கிறதில்லைங்க அப்படியே இருந்தாலும் ஒரு வாட்ச் மேனும் ஒரு நர்ஸும் தான் இங்கே இருக்காங்கங்க ஆனால் அவங்க மேலும் வந்து நாங்கள் நினைக்கிறது வந்து என்னன்னா டாக்டர் இரவு வேலையில டாக்டர் இருந்தால் நாங்கள் வந்து நல்லதிலங்க அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறோங்க ஹாஸ்பிட்டலோட கட்டடம் இனி சுகப்பிரசவம் மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க ஆனால் சிசேரியன் ஆப்ரேசன் பண்ணுற இதெல்லாம் வந்துதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோங்க